எனக்கு சந்தோஷமாக வாழ்க்கையில் நடந்ததுன்னால் நான் ப்ளஸ் டூ பாஸ் ஆனதுதான் அன்னிக்கு வந்து கொஞ்சம் சரியாக கணக்கு பரீட்சை எழுதுல அதனால் எங்கே ரிசல்ட் மாறி வந்துடுமோன்னு பயந்துட்டிருந்தேன் ஆனால் ரிசல்ட் வந்தோடனே நல்ல மார்க் வாங்கி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தேன் அந்த நாளை என்னால் மறக்க முடியாது